கிராமப்புற மக்களுக்கு விளையாட்டில் வந்து என்ன பயனுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கை கால் இப்போது செல்ஃபோனில் விளையாடுறத விட ஃபிஸிக்கலாக அவங்க ஓடி ஆடி விளையாட்னாங்கனா அவங்க கொஞ்சம் ஆக்ட்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க நல்லா மண்ணில் விளையாடும்போது அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சமூக இன்க்ரீஸ் ஆகும் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உ அவங்களுக்குண்டான ரிலேஷன்ஷிப்பும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மெய்ட்டெய்ன் ஆகும்